சார்ஜரு சார்ஜர் அப்படிங்கிறது ஓரளவு இப்போ முன்னாடி வாங்குனது கூட ரொம்ப மக்கர் பண்ணிச்சு அதாவது ரிப்பேராக இருந்துச்சு இப்போதிக்கு நல்லாயிருக்கு இப்போ வந்து நல்ல சார்ஜர்தான் சார்ஜர் வந்து இப்போ ஒரு ஆல்ரெடி வாங்குனது வந்து டூ டூ ஹண்ரட் வாங்கினேன் இப்போ வந்து ஹண்ரட் எக்ஸ்ட்ரா கொடுத்து அமௌண்ட் பே பண்ணி ஒரு கடையில் வாங்கினேன் இப்போதிக்கு நல்லா ஓடிகிட்டு இருக்கு ஃபாஸ்ட் சார்ஜர்தான் முன்னாடி வாங்கினது டூ பாய்ண்ட் ஃபோர் ஆம்ப்பு இப்போ வந்து த்ரீ பாய்ண்ட் ஃபோர் ஆம்ப்பு